திருட்டு காரணம் என்னன்னா முதல் காரணம் சோம்பேறி தனம் வேலைக்கு போயி சம்பாதிச்சி சாப்பிட முடியாததுக்கு மற்றவங்கள கொள்ளை அடிச்சி வேணுங்கிறது சாப்பிட்லாம் வீட்லேயும் கொண்டு வந்து வசதி வாய்ப்பாக இருக்கலான்ற எண்ணத்துக்காக திருட ஆரம்பிக்கிறாங்க அது திருடுறது அவங்களுக்கு அது ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு திருட ஆரம்பிக்கிறாங்க சில பேர் வந்து வெயிலில் போய் கஷ்ட்டப்பட கூடாது ஜாலியாக சம்பாதிச்சிட்டு வந்து நீட்டாக இருக்கலாம் சாப்பிட்லாம் கார் வாங்கலாம் வீடு கட்டலாம் பங்களா கட்டலாம் திருட்டு பணத்துலேயே நம்ம கட்டி காலத்தை அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்றத்துக்காக திருட போகிறாங்க ஒரு பக்கம் ஏழையாக வறுமையாக இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிற காரணம் ஒரு இது சோம்பேறி தனமும் இந்த அடிப்படையில் திருட ஆரம்பிக்கிறாங்க திருடுறது அவங்களுக்கு சரியான தொழிலாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு திருடுறாங்க திருடுன்றதே தப்புன்றது அவங்களுக்கு தெரியலை அது அதையே பழக்கப்பட்டுச்சி அவங்களுக்கு ஒரு டைம் திருடுறது அது நம்ம மாட்டிக்கிட்டாலும் அது தப்புனு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு அப்புறம் அவங்க அந்த இத திரும்ப மறுபடியும் மறுபடியும் செய்கிறாங்க அது ரொம்ப தப்பு தான் அது தப்புனு தெரியாம திருடி திருடி சம்பாதிச்சி சாப்புடுறது வந்து அவங்க பிள்ளைங்களேயோ பொண்டாட்டிங்களையோ வீட்டுக்கு குடும்பத்துலேயோ அது ரொம்ப பாதிக்கும் அவங்க உற்ற வாக்குசெல்லாம் அவங்கள பேச்சு இது எவ்வளோ அழுகுறது கண்ணீர் சிந்துகிறது எல்லாம் அவங்க பிள்ளைங்களையும் பாதிக்கும் அவங்களையும் பாதிக்கும் அப்படி திருடி சாப்பிட கூடாதுன்னு அவங்க என்றைக்கு உணர்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க திருந்திடுவாங்க ஆனால் திருந்துகிற வாய்ப்பும் தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து ஆகணும்